வாழ்க்கையில் கலை ரொம்ப முக்கியமானது தான் கலை இருந்தால் தான் ஒவ்வொரு வேலையும் நம்ம ரசிச்சு கலைநயமாக செஞ்சால் தான் வீடும் நல்லாயிருக்கும் அதுதான் அவங்க மைண்ட் நல்லா ரிலீசாக இருந்தால் வெளியிலையும் நல்லா இருப்பாங்க அவங்க செய்கிற தொழில்லையும் சுத்தமாக செய்வாங்க எல்லா விதத்திலையும் கலை இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த கலை மூலமாக நம்ம ஏதா சொல்லிக் கொடுக்கலாம் கலை வேணும் ரொம்ப முக்கியம்